ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் இது ரெண்டுமே வாஷிங்மிஷினில் இருக்கிற அட்வான்டேஜஸ் இப்போ வந்திருக்கறது செமி ஆட்டோமேட்டிக்னால் நம்ம ஃபர்ஸ்ட்டு வாஷிங் போட்டுட்டு திரும்பி எடுத்து தண்ணீரை வேணும்ற அளவு ஃபில் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணுறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால் ஒன்ஸ் நம்ம துணி போட்டாலே போதும் அந்தந்த லிக்விட் ஊற்றினா அதுவே வந்து வாஷ் பண்ணி து துணியை அலசி ட்ரை பண்ணி கொடுத்துரும் இதில் என்னென்ன ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டில வந்து சால்ட் வாட்டர் இருக்கக்கூடாது மெயினாக மெயினாக பார்த்தோன்னா சால்ட் வாட்டர் இருந்தாலே செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் பிரச்சனை தான் எப்படி இருந்தாலும் அந்த சால்ட் ஃபுல்லாக சேர்ந்து படிஞ்சு வாஷிங்மெஷினே வந்து பாலாகிடும் என்னோடய தனிப்பட்ட அனுபவம் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கின புதுசில் ஸ்டார்ட்டிங் ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து ஆறு மாதக்கூட இல்லை அதுக்குள்ளவே வந்து அந்த ப ட்ரம்மு வந்து போயிடுச்சு வ எல்லாமே வந்து அந்த உப்பு தண்ணியில் வந்த பிரச்சனை முதல் விஷயம் நம்ம வீட்டில உப்பு தண்ணீர் எந்தளவுக்கும் உப்பு தன்மை இருக்கின்றத பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கும் அந்த உப்பு வந்து மிஷின்ல படியாத அளவுக்கு நம்ம ஃபில்டரு அந்தமாதிரி நிறையா போட்டுக்கிறது நல்லது ரெண்டாவது விஷயம் லிக்விட்டு அந்த வாஷிங் லிக்விட்ல இருக்க அதிகப்படியான கெமிக்கல்ஸும் கூடவே அந்த ட்ரம்மு போகிறதுக்கான ஒரு காரணம் ஆனால் இப்போ இருக்கிற லிக்விட் எல்லாம் வரது எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று பளிச்சுன்னு இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் வாசனையாக இருக்கும்னு சொல்லி தான் விளம்பரம் பண்ணுறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல இந்தமாதிரி மிஷின்னாலே அவஸ்த்தைப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால் அது வந்து ஓரளவுக்கும் தண்ணி சே சேமிக்கும் தேவையே நம்ம துணி எந்தளவு போடுறோமோ அந்தளவுக்கும் தான் தண்ணியும் எடுக்கும் கரண்ட்டும் எடுக்கும் செமி ஆட்டோமேட்டிக்னால் நம்மளோடய உடல் நிலையும் பொறுத்து அதில் பார்க்கணும் நம்ம ஆன் பண்ணிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகிடும் செமி ஆட்டோமேட்டிக் போட்டு எடுக்கறதில் தண்ணி ஃபர்ஸ்ட்டு இது பண்ணணும் ஃபில் பண்ணணும் திரும்ப வந்து மிஷி துணியை போடணும் துணியை போட்டுகிட்டு அது கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணதுக்கப்புறோம் திரும்பி எடுக்கணும் கரண்ட்டு கொஞ்சம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக கன் பார்க்கும் போது செமி ஆட்டோமேட்டிக் வந்து ஜாஸ்தியாகதான் தண்ணி செலவு செலவு வரும் தண்ணியும் வந்து அதிகமாகதான் இழுக்கும் ரெண்டித்திலையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஓகேதான் ஆனால் இப்போது வரை வாஷிங் மிஷின் எல்லாத்திலையுமே அந்த ட்ரம்மை ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த வாஷிங் மிஷினோட பாடி எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ல தான் வைக்கிறாங்க அது டக்குன்னு வந்து ஒரு ஆறு மாசத்துலையும் ஒரு ஒரு வருடத் ஒரு வருடத்திலியோ பிரச்சனை கொடுக்குது அந்த பிரச்சனை வந்தால் தான் அடுத்து சர்வீஸும் வரும் அவங்களுக்கு புது வாஷிங்மெஷினும் வரும் வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை எல்லாத்துலையுமே அப்படிதான் பண்ணுறாங்க ஏசிலருந்து எல்லாத்திலையுமே வந்து காப்பர் வைக்கிறதில்ல காப்பர் இதில்லாம பிளாஸ்டிக் அலுமினியம் அந்தமாதிரிதான் யூஸ் பண்ணுறாங்க எது வந்து சீக்கிரம் கெட்டுப் போகுமோ ஒயரிங்காக இருக்கட்டும் கனெக்க்ஷனாக இருக்கட்டும் அப்போதான் வந்து அவங்களுக்கு அது சர்வீஸ் கிடைக்கும் அடுத்தடுத்த சர்வீஸ் கிடைக்கும் அடுத்தடுத்த புது மிஷின் புது வாஷிங்மிஷினோடு புது ஏசியோ புது ஃபிரிட்ஜோ மக்கள் வாங்குவாங்கன்றதுனால் இப்போது எல்லாத்துலையுமே தரம் குறஞ்சி போச்சு அதுதான் இருக்கிற உண்மை இது ரெண்டுத்த கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பரவாயில்ல ஓரளவுக்கும் தண்ணி வந்து நமக்கு தேவையானஅளவு எடுக்கும் கரண்டும் வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம் இது என்னோடய தனிப்பட்ட அனுபவம் எனக்கு இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல நிறையா இருக்கும் மைனஸ்ஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்தணும் அதுதான்